எனக்கு வந்து தமிழ்மொழின்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் என்னோட தாய்மொழியே தமிழுங்கிறதுனால் அதில் தான் எனக்கு விருப்பம் அதிகம் தமிழ் படிக்கவும் எனக்கு ரொம்ப ஆர்வந்தான் சிறு வயதிலிருந்தே நான் தமிழ் தான் படித்தேன் தமிழை இது அடிப்படையாக எடுத்து தான் தமிழ் மீடியம்தான் படித்தேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல அதனாலேயே தமிழ் மேலே எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகம் தமிழில் எந்த குழப்பமுமே எனக்கு வந்ததில்லை ஆங்கிலத்தில் கூட சில சில தடுமாற்றம் வரும் ஆனால் தமிழில் எனக்கு அந்த தடுமாற்றம் வந்ததே இல்லை எழுத்துப்பிழைகளுமே வராது இலக்கணப்பிழையும் வராது தமிழ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தமிழில் வ திருக்குறள் திருக்குறளில் வந்து அதோட இரண்டு வரியாகிருந்தாலும் அதில் உள்ள கருத்துக்கள் அவ்வளோ ஆழமான கருத்துக்களாக இருக்கும் அதனால் அந்த திருக்குறளை ரொம்பவே நான் நேசித்து படித்திருக்கேன் ஒவ்வொரு எழுத்துக்களுமே அந்த வார்த்தைகள் வந்து தமிழில் வந்து சொல்லும் போது அதில் ஒரு அழகு தனி அழகே தெரியும் மகிழ்ந்திரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகிழ்ந்திரு எப்படியுமே சந்தோஷமாக இரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகான தமிழில் மகிழ்ந்திரு அப்படின் சொல்லுவாங்க வாழ் வாழவிடு அப்படின் சொல்லுவாங்க நம்மளும் நல்லாயிருக்குணும் மற்றவுங்களையும் நல்ல விதமாக வச்சுக்கிணுங்கிறத அந்த ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க வாழ் வாழவிடு அது ரொம்பவே அழகாயிருக்கும் அந்த மாதிரி ஓ ஒன்றை ஒவ்வொரு சின்ன விஷயங்கள நான் ரொம்ப ச ரசித்து பார்த்துருக்கேன் தமிழில் வணக்கம் நன்றி இந்த வார்த்தைகளெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ஆங்கிலத்தில் சொல்கிறத விட தமிழில் சொல்லும் போது ரொம்ப பெருமையாகவே இருக்கும் வாங்க வீட்டுக்கு வரவங்கள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க போய்விட்டு வாங்க அப்படிங்கிற அந்த ங்குங்குற அந்த ஒரு ஒரே ஒரு சொல்லுக்குள்ளே அவ்வளோ மரியாதை இருக்கும் அந்த ங்கு ங்கு எங்கே ங்கு ங்குனா எங்கேலாம் வருதோ அந்த இடம்லாம் மரியாதைக்குரிய இடமாக இருக்கும் அந்த சொல்லுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது வாங்க போங்க அப்படிங்கும்போது அந்த மரியாதையாக இருக்கும் அது வந்து இங்கிலீஷில் பேசுகிறவுங்களுக்கு அது அந்த மரியாதை அந்தளவுக்கு வராது தமிழுங்கும் போது அதுக்கு ஒரு தனி அழகு தனி மரியாதை தனி பெருமையே இருக்குது தமிழில் பேசும்போது நான் என் குழந்தையுமே தமிழில் தான் பேச பழகியிருக்கேன் நானும் தமிழில் தான் பேசுவேன் என் குழந்தையும் அந்த தமிழில் தான் ஆர்வமாக பேசும் அதுக்குமே அந்த தமிழில் ஆர்வம் இருக்குது சாப்பிடுங்கள் அப்படின் சொல்லும் போது அது அழகாயிருக்கும் சாப்பிடுங்க அமருங்கள் ஓய்வு எடுங்கள் அதெலாம் ரொம்ப அழகான வார்த்தைகள் தான் அம்மா எனக்கு வந்து அம்மாவையே அம்மாங்கிறது வந்து தமிழில் கூப்பிட தான் பிடிக்கும் இப்போ உள்ள குழந்தைகள்லாம் மம்மி மா அப்படின்லாம் நி ஆங்கிலத்தில் கூப்பிடுறாங்க ஆனால் இந்த அம்மா அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தையில் உள்ள அன்பு வந்து கொஞ்சம் அலாதியான அன்பு தான் அம்மான்னு கூப்பிடும்போது அது ஒரு ஆனந்தமாக தான் இருக்கும் அது ஏன்னால் சில பேருக்கு தெரிகிறதில்ல எனக்கு ரொம்பவே பிடித்த வார்த்தைனா அது அம்மா தான் அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி அப்படின்னு இந்த உறவுகளெல்லாம் தமிழில் சொல்லும் போதே அது ஒரு ரொம்ப பெருமையாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உறவு முறைகளை கூப்பிடவே நான் ரொம்ப ஆசைப்படுவேன் தமிழில் சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி கொள்ளுப்பாட்டி கொள்ளுத்தாத்தா அப்படின்னு அந்த உறவு முறைகளை கூட தமிழில் சொல்லும் போது எவ்வளோ அழகாயிருக்குல அதனால் எனக்கு அந்த தமிழ் தமிழ் பேசதான் ரொம்ப பிடிக்கும் சாமி பேர்களை கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வைப்பாங்க அது வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கும்

ஒவ்வொரு குழ் முருகனுக்குள்ளே முருகன் விநாயகர் விநாயகரை வந்து விக்னேஷ் அப்படின்னு வைக்கிறாங்க அந்த மாரி மாரியம்மன் காளியம்மன் இந்த மாரி அம்மன் பேர்களை கூட குழந்தைகளுக்கு தான் வைக்கிறாங்க அதெலாம் அந்த தமிழ் மேலே அதிக ஆர்வம் உள்ளதுனால் தான் அந்த மாதிரி பேர்களை கூட பேரை வைக்கிறாங்கன் நினைக்கிறேன் நான் தாய்மொழியாக தமிழை எடுத்ததில் இதனால தான் பெருமை கொள்கிறேன் அந்த வார்த்தையில் உள்ள அந்த சிறப்பு எனக்கு பிடிச்சிருக்குது